கொரோனா இந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து இந்த இவங்க அறிவியலில் இருக்க விஞ்ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு அவங்களுடைய லேபில் தயாரித்த இதை சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலுத்தினாங்க ஒரு ரெண்டு மூணு வகையான ஊசிகளை இது பண்ணாங்க கோவைஷீல்டு கோவைஷீல்டு கோவேக்சின் அதுமாதிரியான இதை ஊசி செலுத்தினாங்க அது வந்து ரெண்டு மூணு டோஸாக ரெண்டு டோஸு மூணு டோஸ் கூட போட வேண்டிதாக இருந்தது ஃபர்ஸ்ட் டோஸு ரெண்டாவது டோஸு பூஸ்டர் போன்ற இதெல்லாம் மூணு ஊசி போடுகிற மாதிரி இருந்தது அதலாம் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருந்தது அது மாரிக்கு ரெண்டு மாஸ்க்கு போட்டுட்டு தான் வெளியே போகணும் போகக்குள்ள வந்து வாயில் வந்து கிராம்பு வச்சுட்டு போனால் அந்த இது வைக்கிறது கோவிட் தொற்று வந்து ப பரவாது போன்ற இதல்லாம் நிறையா பண்ணியிருந்தாங்க அது மாரி நாங்களும் அதலாம் வந்து அது என்னென்ன சொல்கிறாங்களோ அதலாம் ஃபாலோ பண்ணிட்டிருந்தோம் அப்புறம் வந்து அந்த கஷாயம் வச்சு கொடுக்க சொல்லியிருந்தாங்க வேப்பில அப்பறம் வேப்பில அந்த கற்பூரவல்லி அதல்லாம் போட்டு கசாயம் வச்சு அது குடிக்க சொல்லியிருந்தாங்க அதல்லாம் அப்புறம் வந்து நிறையா இந்த மூ மூலிகை பொருள்லாம் போட்டு இதில் கொடுத்துருந்தாங்க மருத்துமனையில் வச்சுருந்தாங்க அதனால் அந்த மூலிகை பொருள்லாம் போட்டு காலையில் வெறும் வயித்தில் அந்த கசாயம் குடித்தா அந்த தொற்று பரவாது அதை மாரிலாம் சொல்லியிருந்தாங்க அதல்லாம் நாங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டுன்னு இருந்தோம் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதலாம் ஃபாலோ பண்ணின்னுருந்தோம் வீடெலாம் ரொம்ப சுத்தமாக பண்ணிக்கின்னு சுத்தம் பண்ணி வச்சு வெளியே போனால் வந்து கால் கழுவிட்டு தான் உள்ள வர மாரி பொருள் வாங்கிட்டு வந்தால் அதை வெயிலில் வச்சுட்டுதான் நம்ம யூஸ் பண்றமாரி அதுமாரி நிறையா இதல்லாம் பண்ணோம் பொருளை காய்கறி எல்லாம் வந்து கழுவிட்டு தான் நாங்கள் கழுவி வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சமைக்கிற மாரி அது மாரிலாம் நான் பண்ண சொல்லியிருந்தேன் அது மாரிலாம் ரொம்ப எனக்கு கோவிட் டைமில் வந்து ரொம்ப இதாக இருந்தோம் அப்புறம் வெளியில் போனால் வந்து சானிடைஸர் வச்சின்னுதான் போகணும் கையை இது பண்ணிட்டு தான் எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் இது பண்ணிட்டு சானிடைஸர் வச்சு பண்றது அது அது பண்ணியிருந்தோம் அப்புறம் வீ வீடுலாம் டெட்டால் இது பண்ணி டெட்டால்லாம் தெளித்து அதில் எந்த ஒரு கிருமியும் உள்ளே வந்து அண்டாத அளவுக்கு எல்லாம் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு கோவிட் டைமில் நான் வந்து ரொம்ப நிறையா இதல்லாம் கற்றுக்கிட்டோம் எவ்வளோ எப்படி எப்படி சுத்தமாக இருக்கணும் கை கழுவணும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து வெளியே போய் வந்தால் கை கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் போன்ற நிறையா இதெல்லாம் நான் சொல்லி நம்ம பசங்களுக்கும் அதல்லாம் நிறையா பின்பற்ற சொல்லி நிறையா பண்ணேன் அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அந்த அனுபவம் வந்து ரொம்ப எனக்கு சிறந்த அனுபவமாக இருக்குது அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அதை வந்து இன்னும் நான் ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கேன் அதை மாரி என்னான்ன பண்ணுனமோ அதல்லாம் ஃபாலோ பண்ணின்னு தான் இருந்தேன் இப்பவும் வெளியில் போய் வந்தால் நான் வந்து கைகாலை கழுவிட்டு தான் உள்ளே வருவேன் அது வந்து எத்தனை அது வந்து மறுபடியும் அது வந்து பரவினாலும் பரவலாம் அதனால் எவ்வளோ நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கணுமோ அது முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையெலாம் நம்ம வந்து பார்த்துன்னுதான் இருக்கேன் அதை மாரி வெளியில் போனால் நான் இன்னும் மாஸ்க் போட்டுன்னுதான் போகிறேன் அதே மாரி மாஸ்க் போட்டுன்னுதான் போகிறேன் ரொம்ப இது சமூக இடைவெளி விட்டுதான் பேசுகிறது போன்ற இது அதல்லாம் இன்னும் கடை பிடிச்சிட்டு இருக்கேன் அதல்லாம் எவ்வளவோ நான் கத்துக்கிட்டு கொரோனா டைமில் நம்ம எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ முறைகள் நான் கத்துக்கிட்டேன் இருந்தும் இன்னும் நான் பா பின்பற்றிட்டு வரேன் அந்த முறைகள்லாம்